ஹலோ சார் நான் வந்து போன வாரம் என்னோடய மொபைல் தொலைஞ்சிதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைன்ட் பண்ணிருந்தேன் சார் ஸ்டேஷனில் போன வாரம் வெள்ளிக்கிழமை சார் கோயில் ஃபங்க்ஷன் அப்போ தொலைஞ்சிடுச்சி ஃபோன் ஸோ அதனால் வந்து கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டு போனேன் ரைட்டர்கிட்ட வந்து ஆமாம் சார் ஆமாம் அதான் சார் அப்போதான் அப்போதான் சார் தொலைஞ்சிது அன்னைக்கிதான் சார் கொடுத்தேன் நானும் வந்து நான் வீட்டில்தான் சார் இருக்கேன் ஆ ஓகே சார் அது கோயிலுக்கிட்ட தான் சார் அந்த டைமில் தேர் இழுக்கும் போது அப்படியா சார் ஆ சரிங்க சார் கொஞ்ச ஐபி அட்ரஸ் எடுத்து வர்றேன் சார் கொஞ்சம் அதை வச்சு கொஞ்சம் பார்த்து கண்டுபிடிச்சி தரீங்களா ஆ சரிங்க ஆ ஓகே சார் நான் வந்து நேரடியாக வந்து உங்கள்ட்டே வந்து கம்ப்ளைன்ட் கொடுக்கலாம்ல சார் அவுங்கள்ட்ட கொடுத்தேன் அவங்க இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ணல ஒரு எத் ஒரு எத்தனை மணிப்போல சார் வரணும் பதினோரு மணிக்கா சார் என்ன சார் ஸ்டேஷனுக்கு எப்போயும் பத்து மணிக்கு வந்துடுவீங்க தானே அன்னைக்கு மட்டும் என்ன சார் பதினோரு மணிக்கு ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஆ ஆ ஆ ஓகே சார்

சரி ஓகே ஓகே சார் நான் மறக்காமல் வந்தடுறேன் சார் நான் ஆ ஓகே சார் எடுத்து வரேன் சார்